எனக்கு வந்து சமைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சமைக்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் சமையலுங்கிறது எல்லாரும் அது விருப்பப்பட்டு செய்வாங்க இல்லையா இப்போ வந்து பெண்கள் மட்டும் சமைக்கிற மாதிரியலாம் இல்லை ஆண்களும் சமைப்பாங்க இப்போ பெண்கள் வே வேலைக்கு போயிட்டாங்க இப்போ வந்து யாரும் இல்லைன்னா ஆண்கள் தான் சமைத்தாகணும் இல்லையா ஆனால் எனக்கு சமைக்கிறதில் ரொம்பவும் இன்ட்ரஸ்ட்டு எனக்கு பிடிச்சது சமையல் எதுன்னா வந்து அதிகமாக நான் பிரியாணி வந்து விரும்பி ச சமைப்பேன் எதோ தெரியுதோ தெரியலியோ ஓரளவுக்கு ஒரு நாலுபேர் சாப்பிட்றா மாதிரி நான் என்னெல்லாம் சமைக்க முடியும் நல்லாவும் சமைப்பேன் எல்லாம் நான் விருப்பப்பட்டு தான் சமைப்பேன் இப்போ நம்ம சமைக்கிறோன்னா ஏனோ தானோன்னு சமைச்சோன்னா அந்த சாப்பாடில் வந்து ருசிங்கறது இருக்காது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நாலுப்பேருக்கு நாலு பேரோடு பசியை தீரணும் நல்லா சமைக்கணும் நல்லாவும் இருக்கணும் ஆனால் அப்படிங்கற ஒரு பாசத்தோடு தான் நம்ம வந்து சமைக்கணும் அப்படி சமைச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது போய் வந்து மனம் திருப்தியோடு வந்து போய் சேரும் நீ அப்போ எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் எதுனா குக்கிங் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் சாப்பாடுங்கறதை விரும்பி சமைப்பேன் அதில் வந்து என்றைக்குமே நான் வந்து அலுப்புங்கறது ஒன்று பார்க்க மாட்டேன் வேறு எந்த வேலை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் எனக்கு அலுப்பு இருக்கும் தவிர இந்த சமைக்கிற வேலையில் ஏன்னா நான் அலுப்பு பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம சமைத்தால் நாலுப்பேர் சாப்படறாங்கங்குறப்ப நம்ம அதில் வந்து அலுப்புங்கறதை நம்ம பார்க்க கூடாது